கோயம்த்தூரில் வந்து காலேஜி அப்புறோம் ஐடி கம்பெனிங்க எல்லாம் வ அதிகமாகவே இருக்குது எல்லாருக்கும் நல்ல வேலை வாய்ப்பு இருக்குது கம்பெனியில் பார்த்தா படிக்காதவங்களுக்கும் வேலை இருக்குது படிச்சவங்களுக்கும் வேலை இருக்குது எல்லா கம்பெனிலேயுமே எல்லாரும் வேலை செய்கிறாங்க அப்புறோம் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் பாதுகாப்பு இருக்குது இங்கிட்டு வந்து கிராமத்துக்கு வந்து அவ்வளோ பாதுகாப்பு இருந்தாலும் கூட அவங்களுக்கு வசதிகள் கம்மியாக தான் இருக்குது அதனால அதிகமாக அவங்க வே பெண்கள் வந்து வேலைக்கு போகாம இங்கேயே அவங்க சொந்தமாக வீட்டிலே எதோ ஒரு வேலையை செஞ்சுட்டு இந்த தறி ஓட்டுறது அந்த மாதிரி பண்ணிகிட்டு ஆடு மாடு மேய்ச்சிட்டு பார்த்துட்டு தோட்டத்தை பார்த்துட்ருக்காங்க அந்த தோட்டத்து வேலைக்கு போயிட்டுருக்காங்க படிச்சவங்களும் தோட்டத்து வேலைக்கு போயிக்கிட்டுருக்காங்க ஏன்னா அந்த மாதிரி வசதிகள் கம்மி அந்த அளவுக்கு போய் வரதுக்கும் முடியாத சூழ்நெலையின்னால் வீட்டிலே தோட்டத்தை பார்த்துட்ருக்காங்க அதுவும் இல்லாமல் இந்த கிராமத்தில் வந்து இன்னும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது பெண்களை பிள்ளைங்களை வெளியில் அனுப்புறதுக்கு பயந்துட்டு அவங்க வீட்டிலே வச்சிட்ருக்காங்க அப்புறோம் ஸ்கூ படிக்கிறதும் அப்படி தான் ஒரு பன்னெண்டு பத்தாங் கிளாஸ்ஸு ஆகிடுச்சுனாலே அவங்க அதிகமாக கல்யாணம் முடிச்சு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வெ வெளியில் எல்லாம் வேலைக்கு போக வேண்டாங்கிற ஒரு கண்டிஷன்லியும் இன்னமும் இருந்துகிட்டு தான் இருக்குது அந்த மாற்றம் ப இன்னும் வரலைங்க கிராமத்து பக்கம் இல்லை அங்கே டவுன் பக்கம்லாம் அந்த மாதிரி எல்லாம் இல்லை இங்கே அந்த மாதிரி தான் இருந்துகிட்டே இருக்குது அப்புறோம் பாதுகாப்புங்கிறது வந்து கம்பெனியில் வந்து எல்லா கம்பெனிலேயும் பாதுகாப்பு கொடுக்கறாங்க பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கறாங்க வண்டி இல்லைனா வண்டி கொடுத்து வீட்டுக்கு போகிறதுக்குலாம் அனுப்பிவிடுறாங்க அதெல்லாம் பண்ணிகிட்டு தான் இருக்கறாங்க பஸ்ஸு வசதி தாங்க கம்மி பஸ்ஸு வசதினா டைமுக்கு அவங்க நைட்டு எட்டு மணி ஆகிடுச்சுனா அதுக்கப்புறோம் எந்த கிராமத்துக்கும் பஸ்ஸு போகாது டவுனில் இருக்கவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை விடிய விடிய பஸ்ஸு இப்போ நைட்டு பகலும் போயிகிட்டுருக்குங்க ப கிராமத்து பக்கத்துக்கு வந்து அந்த டைமுக்கோனு முடிஞ்சிருங்க அதுனால் அதிகமாக பெண்களை வந்து கிராமத்தில் எங்கேயும் வேலைக்கு வெளியில் அனுப்ப மாட்டாங்க கம்பெனிங்களுக்கு மற்றபடி கிராமத்தில் வந்து அவ்வளோ தான்